இப்போ பார்த்திங்கனா ஹீட்டர் ஹீட்டர் வந்து எடுத்துட்டீங்கனால் அது அட்வான்டேஜ்ஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜூம் இருக்குது ஹீட்டரில் வந்து நம்ம வந்து வாட்டு தண்ணீர் சூடு பண்ணுறதுக்குதேன் என்ன பண்ணுவோம் ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் வந்து ஹீட்டர்னால் ஹீட்டர் வந்து அதுன அது ஒரு அட்வான்டேஜ்ஜிதான் ஆனால் வந்து ஹீட்டர அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏனால் வந்து ஹீட்டர் வந்து ஒரு மின்சாதனப் பொருள் வாட்டர்க்கும் தண்ணிக்கும் ஹீட்டர்க்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது ஏனால் வந்து அது ஏதாச்சும் வாட்டர் ஹீட்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆயிப் போச்சுன்னா நம்ம அதை வந்து தண்ணியில் தண்ணீர் அந்த நம்ம எதில் வச்சுருக்கமோ அந்தப் பொருள் பொருத்து நம்மளுக்கு பெரு ஒரு உயிர் சேதம் ஏற்படும் அது உயிர் சேதமாகக்கூட இருக்கலாம் ஸோ வந்து ஹீட்டர் வந்து நம்ம வந்து கேர்ஃபுலாக யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் வீட்டில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஹீட் பண்ணி அடுப்பிலயோ கே கேஸ்லியோ இல்லாட்டி தனி விறகு அடுப்புலயோ யூஸ் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் ஹீட்ரு யூஸ் பண்ணதுனால வந்து நம்மளுக்கு எப்போது ஒரு ஸேஃப்டியாக இருக்கிறது குழந்தைகளெலாம் இருப்பாங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் குழந்தைகளெலாம் இருப்பாங்க குழந்தை இருப்பாங்க அப்புறம் பெரியவங்களும் பாவம் அவங்களுக்குலாம் கரெக்டாக எப்படி யூஸ் பண்றதுனு தெரியாது அதனால் வந்து ஹீட்டர் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து நாட் ஸேஃப் ஸோ அதுனால வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறது ஹீட்டர் ஹீட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே